விளையாட்டுன்னு பார்க்கப்போனாக்கா ஷாட் புட் ரொம்ப பிடிக்கும் அது அந்த குண்டு வந்து தூக்கி எறிந்து தூர தூக்கி போடணும் அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அது வெயிட்டாக இருக்கிறதுனால அந்த விளையாட்டு போக்கூடாது கபடிக்கு போகலான்னு பார்த்தா தூக்கி விசிரி அடிச்சிடுவாங்கோ அதுக்கு பயந்து நாங்கள் இந்த ஷாட் புட்டு விளையாட்டுக்கு நாங்க போய்டுவோம் ஃபஸ்ட்டு முறை தோத்துவிட்டேன் செகண்ட் டைமும் தோத்துவிட்டேன் தேர்டு முறை தோக்கும் மோ தேர்டு முறை நான் தோற்கல ஜெயிச்சிட்டேன் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிருக்கிறேன் அதனால் அப்படின்னு பார்க்கப்போனாக்கா வாழ்க்கை விஷயத்துலையும் இப்படி தான் இருந்தேன் வாழ்க்கையிலையும் இப்படி தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு நல்லா இருந்தோம் அப்புறம் அப்புறம் கஷ்டம் ரொம்ப பிரச்சனைகள் எல்லாமே அடுத்து அடுத்து வந்துச்சு சரி விளையாட்டில் தான் இப்படி இருக்கிறோம் வாழ்க்கை விஷயத்துலையும் இப்படி இருக்குதே நல்லா ஓடிட்டு இருக்கிறமேன்னு சொல்லிட்டு வாழ்க்கை நல்லா ஓடின்னு இருக்குதேன்னு ஜாலியாக இருந்தால் அடுத்து அடுத்து சரிச்சல் வஞ்சிட்டே இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னுத்த பார்த்து விளையாட்டில் இருக்கிறா மாதிரியே விளையாட்டில் எப்படி தோல்வி வந்துச்சோ அதேமாரி நம்ம வாழ்க்கை விஷயத்துலையும் இப்படி தான் தோல்வி வரும் அப்படின்றத நினச்சிக்கிட்டேன் ஜாலியாக ஓடாது இது து பிட்டுக்கு போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தா நிஜமா ஒரு பத்து வருஷம் பொறுத்து அப்படியே பிட்டுக்குச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இப்படிலாம் இருந்தாக்கா வேலைக்கு ஆகாது நம்ம திருப்பியும் இப்படி தான் முயற்சிக்கணும் அப்படின் சொல்லிட்டு இப்படி தான் இருக்கணும் கஷ்டம் நம்ம முன்னேற பார்க்கணும் அப்படின் சொல்லிட்டு கடவுளே நானு நல்லா இருக்கும் போது நான்னா ஜாலியாக இருக்கும் போது அதெல்லாம் நினைக்கில கஷ்டம் வரும் நினைக்கில வந்ததுக்கு அப்புறம் தான் நினக்கிறேன் அதனால் நானும் நிறையா சமாளிச்சிட்டு வரேன் இன்றைக்கி வரைக்கிலும் சமாளிச்சுக்கிட்டு தான் வந்துன்னு இருக்கிறேன் நான்